ஹலோ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணனும் நாங்கள் வந்து இனோவா டாட்டா ஆல்டோ அப்புறோம் ஆடி இந்த மாதிரி நிறைய கார்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் சார் உங்களுக்கு என்ன மாதிரி கார் வேணுன்னு நீங்கள் சொல்லுறீங்களா சார் நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்கிறீங்க ஆம் டாப்ன்னு பார்த்தா ஆடி தான் சார் வரும் ஆனால் அதோட ரேட் அதிகம் ஆனால் நீங்கள் பட்ஜெட் ஃபிரெண்ட்லியாக பார்த்தா உங்களுக்கு இனோவா பட்ஜெட் ஃபிரெண்ட்லியாக இருக்கும் சார் அதோ அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபியூச்சர்ஸும் நல்லா இருக்கும் சார் யா ஷோர் சார் இதில் வந்து ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கு சார் ஆன்ட்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம்ன்னா இப்போ நீங்கள் கார் போகும்போது ஃபாஸ்ட்டாக போயிட்ருக்கிங்கன்னு வச்சிக்கோங்களேன் இப்போ ஒரு செவென்டி டூ எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்டில் போயிட்டுருக்கீங்க நடுவில் ஏதாச்சு ஒரு அப்ஸ்டாக்கிள் வருது ஒரு கட்டை உழுந்துருக்கோ இல்லை ஒரு நாய் பாஸ் ஆனாலும் டக்குன்னு பிரேக் போட்ணுன்னா சடன் பிரேக் பண்ணி அந்த பிரேக்கிங் சிஸ்டம் நாங்கள் ஸ்பெஷல்லாக ஃபியூச்சர் அதில் செட் பண்ணி வச்சுருக்கோம் டக்குன்னு சடனாக நிறுத்திரும் காரை அதனால் உங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாது காருக்கு எந்த டேமேஜும் ஆகாது அதுக்கப்புறம் பவர் டோர் லாக்ஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்கு என்ன சார் ஆமாம் சார் அது சடனாக பிரேக்கு டக்குன்னு சடனாக நின்னுரும் அந்த ரப் ரப்பர் மெட்டீரியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் இந்த ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கும் அதை நீங்கள் மேனுவல்லாக தான் சார் பண்ணனும் நீங்கள் பிரேக் பண்ணும் போது டக்குன்னு சடனாக ஸ்டாப் ஆயிரும் காரு அதனால் ஒரு அட்வான்ஸ்டு என்ன சார் அது வந்து பெடலில் தான் சார் இருக்கும் பெடலில் தான் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் வேறு வந்து பவர் டார் பவர் டோர் லாக்ஸ்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு சார் ஆமாம் சார் அப்புறம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேஷனல் கேமரா ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் பேக்கப் கேமரான்னு ஒன்று இருக்கு பேக்கப் கேமரா எதுக்குனா நீங்க இப்ப ரிவர்ஸ் கார ரிவர்ஸ் எடுக்குறீங்க அப்டீன்னா அந்த பேக்கப் கேமரா மூலமாக நீங்கள் காரை பார்த்துக்கிட்டு அது வே காட்டும் அதில் கிரீன் காட்டுனா கரெக்டாக போகறீங்க ரிவர்ஸ் எடுக்குறீங்கன்னு அர்த்தம் ரெட் காட்டுனா தப்பாக போகறீங்கன்னு அப்படி காட்டும் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கு சார் நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிரீஃபாக என்ன சார் ஆமாம் சார் அது த்ரீ சிக்ஸ்டி ரொட்டேஷ்னல் கேமரானாலே ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலியும் நீங்கள் நேரில் வாங்கள் சார் நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெய்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே சார் தேங்க் யூ சார்